இந்தியாவில் வந்து பார்க்க வேண்டிய கோவில் எதுன்னா வேளாங்கண்ணி வேளாங்கண்ணியில பார்த்திங்கன்னா எப்போவுமே மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் ஏன் அங்கே அதிகமாக இருக்குதுன்னா அங்கே நிறையா புதுமையெல்லாம் செஞ்சுருக்குறாங்க யார் என்ன வேண்டிக்குன்னாலும் அது வந்து நடக்குது அப்படின்டு பல விதமாக வந்து இங்கே பேசப்படுது என்ன கோரிக்கை அங்கே மா மாதா கிட்ட வச்சாலும் அங்கே வந்து கே உடனே நடக்குதுன்னு சொல்லிவிட்டு முக்கியமாக பார்த்தா ஈஸ்டரு கிறிஸ்மஸ்ஸு அந்த பெரிய வெள்ளிக்கிழம பெரிய வெள்ளிக்கிழமன்னா புனித வெள்ளி அந்த தளங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் வந்து அனேக மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே வந்து பங்கெடுத்துக்குவாங்க நிறைய மக்கள் வந்து அந்தந்த ஊர்க்கள்லருந்து வேண்டுதலுக்கு நடந்துக்கூட போயிருக்கிறாங்க அந்த வேளாங்கண்ணி கோயிலுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு இடமும் சொல்லலாம் இந்தியாவில் ஒரு வரலாறு மிக்க சிறந்த கோயிலுன்னும் சொல்லலாம் அந்த சர்ச்சி வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா தஞ்சைப் பெரிய கோயில் தஞ்சைப் பெரிய கோயிலும் சிற்பங்கள் எல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் பெரிய ஒரு இந்த இது சொல்லுவாங்க அந்த மாடு மாதிரி ஒன்று வச்சுருக்கும் அது நந்தி நந்தி சாரி நந்தி வச்சிருக்கும் அந்த நந்தி வந்து ரொம்ப பார்க்குறத்துக்கு விசித்திரமா இருக்கும் எடுத்து உள்ள நுலஞ்ச உடனே நந்தி அவ்வளோ பெருசாக ஒரே கல்லால் உருவாக்கப்பட்டது அங்கே அங்கே இருக்கிற சிற்பங்கள் வந்து ரொம்ப அழகாகவே வந்து சிற்பங்கள் வந்து இருக்கும் ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு கோவில் தான் அதனால் அந்த தஞ்சை கோயிலுக்கு வந்து மக்கள் வந்து போகறத பார்க்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பதி திருப்பதியில வந்து கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க ஜனங்க அதை எனக்கு அவ்வளோவா பற்றி தெரியலை ஆனால் எவ்வளோ பேர் போனாலும் உணவு அளிப்ப சாப்பாடு போட்டுகிட்டே இருப்பாங்க சாப்பிட்டு வரலாம் நிம்மதியாக போனால் அங்கே திருப்பதி எல்லா மதத்தாரும் அங்கே வந்து பார்க்கலாம் திருப்பதி அடுத்தது பார்த்திங்கன்னா பெங்களூர் குழந்தை இயேசு கோயில் அங்கேயும் ந நிறைய மக்கள் பல விதப்பட்ட மக்களும் வருவாங்க குறிப்பாக வந்து பண்டிகை நாட்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தீபாவளி கிறிஸ்மஸ்ஸு ஈஸ்டரு அப்புறோம் பொங்கல் தமிழ்நாட்டில் வந்து பொங்கல் பண்டிகை எல்லா மக்களும் தமிழ் மக்களும் கொண்டாடுவாங்க அது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் பொங்கல் பண்டிகை அதற்கடுத்தது அவ்வளோ தான்